ஒரு மனுஷன் வந்து தன்னோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதுக்கு தொழில் துறையில் மட்டும் இல்லை விளையாட்டு துறையிலேயும் தன்னை ஈடுபடுத்திக்கொள்கிறாங்கள் இப்போ தொழில் துறையில் வளருறவங்களை விட விளையாட்டு துறையில் வளருறவங்க தான் அதிகம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நடராஜன் அந்த அண்ணனையே எடுத்துக்கலாம் ஒரு ஓலை வீட்டில் தான் இருந்தாங்க இப்போ தன்னை வந்து விளையாட்டில் ஈடுபடுத்தி இப்போ தன்னுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்திக்கிட்டாங்க இப்படி தான் எம்எஸ் தோனியோடய லைஃப்பும் இருந்துச்சு இப்போ அவரோடய ஸ்டோரியவே ஒரு படமாக எடுத்து இருக்காங்கள் இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்துகிட்டோம்ன்னா கார்த்திக் சச்சின் சிவா சந்தோஷ் ராஜ் மகேஷ் இந்த அண்ணனுங்கல்லாம் ஹேண்டிகேப்டு ஸ்டுடெண்ட்ஸ் தான் அவங்களை வந்து அவங்கெல்லாம் தொழில் துறையில் தன்னை ஈடுபடுத்திக்கொள்ள முடியாது ஆனால் அப்படியே தன்னோடய வாழ்க்கை நிறுத்திகனும்ன்னு அவங்க நினைத்து பார்க்கல தங்களை விளையாட்டு துறை மூலிமா உயர்த்தணும்ன்னு நினச்சாங்க இதனால் தன்னை வந்து கிரிக்கெட்டில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க இப்போ எங்கள் நாட்டுக்காக அவங்க விளையாடுகிறாங்க இன்னும் அவங்க அச்சீவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்கள்